நான் இது வரைக்கும் போனதுலேயே பார்த்திங்கனாக்கா அகத்தியர் மலை வந்து ரொம்ப அழகான எடம் அந்த இடத்த வந்து என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத எடம் மூன்று நாள் பயணம் போனோம் முதல் நாள் வந்து நடந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் போய் நடுமலையில் தங்கியிருப்போம் அடுத்த நாள் அங்கே இருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் மேலே ஏறி உச்சிமலையை போய் பார்த்து அங்கே அகத்தியரை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே வெயிட் பண்ணோம் ஒரு அரை மண்நேரத்தில் இருந்து ஒரு மணிநேரத்துக்கு மேலே நாங்கள் அங்கே வெயிட் பண்ணோம் பனி காற்று குளிர் காற்று எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு ரொம்ப வேகமான காற்று அடித்தது கயிறு மூலமாக மேலே ஏறி போகிற மாதிரி இருந்தது சூரியன் அஸ்த உதயம் சூரியன் அஸ்தமனத்தை பார்த்தது பார்த்திங்கனாக்கா அங்கே தான் நான் ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் சூரியன் உதயம் கண்ணுக்கு தெரியாது ஏன்னா சூரியன் உச்சி பொழுது வந்ததுக்கப்பறந்தான் சூரியனை நாம் பார்க்க முடியும் சூரிய அஸ்தமனத்தை பார்த்தோம் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது சூரிய அஸ்தமனம் பார்க்கையில